நான் செய்யற தின்பண்டம் அப்படின்னா எப்பையுமே தீவாளிக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஆரமிச்சுருவேன் முறுக்கு செய்வேன் மிச்சர் செய்வேன் அந்த காராச்சேவுன்னு சொல்லுவாங்களே சிராத்தூள் அது வீட்லையே செய்வோம் அது வந்து எப்பையுமே வந்து தீபாவளிக்கு முன்னாடி மத்த நாள் செஞ்சாலும் செய்யாட்டியும் தீபாவளி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த இதை வந்து செய்ய ஆரமிச்சிருவோம் என்ன ஒரு வா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சா தான் பிள்ளைங்கலாம் சாப்பிட ஒரு வாரத்துக்கு செவனேன்னு தீவாளி முடிஞ்சி பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வீட்லையே செய்யறதுனால் நல்லா இருக்கும் அதனால் நாங்கள் வந்து எப்பையுமே வந்து அந்த காரம் கொஞ்சம் நான் விரும்பி செய்வேன் இனிப்பு ஒன்றும் செய்ய மாட்டேன் லட்டு மட்டும் தான் பிடிப்பேன் மற்றபடி காரத்தில் வந்து ரெகுலராகவே வருஷ வருஷம் முறுக்கு செராத்தூள் மிச்சர் இதெல்லாம் வந்து செய்வேன் இதெல்லாம் எப்படி செய்வேன்னா நான் வந்து மாவு கடையில் வாங்கி செய்ய மாட்டேன் அந்த மு முறுக்கு பிழியிறதுக்கு வந்து மாவு வந்து ஒரு ஒரு படி மாவு எடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவு அரை அரைப்படி பக்கம் பொட்டு அரிசி இட்லி அரிசி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு அந்த ஒரு படி இட்லி அரிசியை எடுத்து ஊற வச்சு நல்லா க கழுவி கிரைண்டரில் போட்ருவேன் அது நல்லா மைய மசிஞ்சு ஆடிரும் ஆட்றதுக்குள்ளே பொட்டுக்கல்லை இருக்குல்ல அதை நல்ல வெயிலில் காய வச்சு மிக்ஸியில போட்டு பொடி பண்ணி தனியாக சலிச்சு வச்சுக்குவேன் மாவு நல்லா மசிஞ்சு வந்தோன ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாம ரொம்ப கெட்டியாக இல்லாம கரெக்டாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு ஆட்டிக்கிவோம் அது வே ரெடி ஆகி வந்தோன அந்த கோது பொட்டுக்கல்லை மாவை போட்டு பிசஞ்சு உப்பு வெள்ளையாக வேணும் அப்படின்னா பச்சமிளகா போட்டுக்குவோம் பச்சமிளகா கொஞ்சம் போட்டு பிசஞ்சிக்குவோம் ஓமம் சீரகம் அதெல்லாம் போடுவோம் கொஞ்சம் மாவு வந்து சிவப்பு வரமிளகாத்தூள் போட்டு செவப்பாக பிசஞ்சிக்குவோம் கொஞ்சமாக கொஞ்சம் முறுக்கு வந்து வெள்ளையாக இருக்கும் கொஞ்சம் முறுக்கு வந்து சிவப்பா இருக்கும் அப்படி தான் நான் வந்து எப்பையுமே செய்வேன் அதனால எனக்கு அதுமாதிரி மிச்சரும் வந்து ஜாமான் எல்லாம் கடையில் வாங்கிகிட்டு வந்து வீட்லையே தான் செய்வோம் கடலை மாவு பொட்டுக்கல்லை அந்த கார்ன் அதெல்லாம் கடையில இருந்து வாங்கிகிட்டு வந்து வீட்லையே செஞ்சுக்குவோம் அந்த சிராத்தூளுமே வந்து அந்த ஓட்டு பக்கோடான்னு சொல்லுவீங்களே அதை தான் நான் வந்து எங்கள் இங்கே வந்து செராத்தூள்ன்னு சொல்லுவோம் அந்த சிராத்தூளையுமே வந்து நான் வந்து அரிசி ஆட்டி தான் போ கையில் தேய்ச்சிவிடுவோம் கஷ்டமாக இருக்கும் விறவு அடுப்பில் செய்யறதுனால கஷ்டமாக இருக்கும் அந்த ஆவி வந்து கையிலப்படும் அந்த நெருப்போட தணல் வந்து கையிலப்படும் இருந்தாலும் பிள்ளைங்க பத்து பதினஞ்சு நாளைக்கு சாப்பிடுவாங்களே அப்படின்னு செய்யறதுனால அந்த தணல் வந்து தெரியாது நல்லா கையில் மொத்தமாக துணியை சுற்றிக்கிட்டு அந்த கம்பியை துணியில சுற்றி பிடிச்சிக்கிட்டு செஞ்சு வைப்போம் செஞ்சு வச்சோம்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு பிள்ளைங்க வந்து செவனேன்னு சாப்பிடுவாங்க அந்த பத்து பதினஞ்சு நாளைக்கு எல்லாத்துக்குமே அந்த முறுக்கு மிச்சர் சிராத்தூளு தான் ஒரு ரசம் சாப்பாடாக இருந்தா அந்த டைமில் வந்து சோறு வடிச்சு ரசம் வச்சா போதும் பிள்ள வீட்டுக்கு யார் வந்தாலும் எல்லாத்துக்கும் வெளியில கடையில் வாங்கி கொடுத்தோம்னா எண்ணி தான் கொடுப்போம் இது வீட்டில் செய்யறதுனால நிறைய இருக்கும் அதனால அள்ளியே கொடுப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால நான் வந்து ரெகுலராகவே இந்த தீனியெல்லாம் வந்து அப்பப்போ வீட்டில் எப்பையுமே ரெகுலராகவே அடிக்கடி கூட செய்வேன் தீபாவளி அப்போ கண்டிப்பாக செஞ்சுருவோம் அப்படியே இடம் கிடைக்கிறப்ப டைம் கிடைக்கிறப்ப பொருள்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப பிள்ளைங்க வீட்டில் இருக்குறாங்க லீவில் வராங்க அப்படின்னா எதோ ஒரு தீனி வீட்டில் செஞ்சு வச்சி விடுவோம்